ஹலோ மேடம் சூரியா ஹாஸ்பிட்டல்ங்களா மேடம் டாக்டர் இருக்காங்களா ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் மேடம் நேற்று நான் கிரிக்கெட் விளைண்டுட்ருக்கப்ப சடனா கீழே விழுந்து என்னோடய வலது கையில் ஒரு அடிப்பட்டு எலும்பு முறிவுமாதிரி ஏற்பட்டுருச்சு மேடம் அதை நான் எந்த டைம்க்கு வர்லாம் சொல்லுங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சரிங்க மேடம் ம் மேம் தோல்பட்டைக்கிட்ட அடிப்பட்டு வீங்கி கைக்கா கைய தூக்க முடியலை மேம் வீக்கமாக இருக்குது மேடம் ம் ஓகே மேம் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் மேம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் நயன் தேர்ட்டிக்கு க கரெக்டாக வந்தால் இருப்பீங்கள்ல மேடம்

டோக்கன் ஏதாவது எடுக்கணுமா மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்